எங்கள் ஊரில் பின்னல் தையல் உற்பத்தி இடங்கள் உள்ளன இதில் பட்டுப்புடவை பட்டு வேட்டி காட்டன் துணிகள் அதிகமாக தயாரித்து வருகின்றனர் இது எங்கள் பகுதியில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த பட்டுத்துணி போன்ற துணிகளைத் தயாரித்து வருகின்றனர் இதை இங்கிருந்து வெளிநாட்டு மாநிலங்களத்திற்கு உற்பத்திச் செய்து அங்குள்ள வெளிநாட்டவர்கள் இதைப் பயன்படுத்தி மகிழ்கின்றனர் பட்டுத்துணி என்பது நல்ல வடிவமைக்கப்பட்டு இருக்கும் இதைப் போல் மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு வடிவங்கள் அமைத்துத் தருகின்றனர் வெளி மாநில வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வந்து இதை அதிகமாக விரும்புகிறாங்க அவங்களும் இது வந்து வாங்கிட்டு போகிறாங்க இதனால் துணி உற்பத்தி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல விற்பனை தான் அவங்க நல்ல சந்தோஷமா இருக்காங்க துணி உற்பத்தி பண்ணுறது வந்து ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க அவங்க எங்கள் ஊர் பக்கத்தில் அவங்க சும்மா துணி தான் தைப்பாங்க ஆனால் அது டிசைன் நல்லா பண்ணுவாங்க பார்த்து பொறுமையாக பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் வந்து துணி தைப்பது எந்த அந்தமாதிரி எதுவும் இல்லை